ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட்டை பொருத்தளவுக்கு ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா நம்ம எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குகிறோமோ அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் போய்ட்டு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஷேர்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லைனா நம்மளுக்கு வந்து அது லாஸ் ஆகறதுக்கு நிறையா சான்ஸஸ் இருக்கு ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனா கோல்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகும் இதே ஷேரோட வேல்யூ வந்து ரொம்பவும் கம்மியாக போச்சுனா கோல்டோட வேல்யூ வந்து அதிகமாகும்